இப்போதிக்கி வந்து பார்த்திங்கனா தொழில் வந்து எல்லா தொழிலுமே இன்னைக்கி ரொம்ப மோசமாக தான் போய்ட்டு இருக்குது இன்னைக்கி தொழில்ல வந்து யாரும் வந்து முதலீடு போட்டு அதில் இருந்து பெருசாக எடுக்கிறதில்ல ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு கை மாற்றலுக்கு வந்து தொழிலு உபயோகப்படுதே தவிர அதில் இருந்து வருமானம் சம்பாதிக்கணும்ல்ல எதிர்காலத்தில் தொழில்கள வந்து எடுத்து நடத்தக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கி வந்து பார்த்திங்கனா பல்வேறு நிறுவனங்கள்லாம் வந்துடுச்சு அதனால மக்கள் எல்லாம் அதில் தான் வந்து ஃபோக்கஸாக இருக்காங்க இன்னைக்கி சுயமாக தொழில் செய்யிறவங்கள்லாம் பெருசாக வந்து லாபம் அடைகிறதில்ல அதனால எதிர்காலத்தில் பிஸ்னஸ்ன்றது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்கள் இருப்பாங்க சிறு தொழில் செய்கிறவங்கள்லாம் இந்த தலைமுறையோட முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு